ஒரு கலெக்ட்ருன்னா வந்து ஐஏஎஸ் படிக்க வச்சு நம்மள வந்து கலெக்ட்ரை உருவாக்கி ஒரு மாவட்டத்துக்கே நம்ம அதிகாரம் பண்ணுற உரிமை நமக்கு க கிடைக்கிது ஆனால் வந்து இப்போ வந்து கலெக்ட்ருலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்டத்தில் உள்ளே மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டுறாங்க இதில் அரசியலில் இருக்காங்க பார் அவங்களுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டு மக்களுக்கு வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு இது வரல உங்களுக்கு அது வரல உங்கள் அதிகாரிக்கிட்ட சொல்லிவிட்டேன் அவங்கள போய் கேளுங்கள் அவங்கள பாருங்கன்னு இப்படி ஒரு புகார் சொல்லிடுறாங்க ஆனால் அதிகாரிங்களும் நாங்கள் அதிகாரி எதுவும் பண்ண மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் சரி நமக்கு அடுத்து ஒரு கலெக்ட்ரு இருக்காங்கள் அவங்களாண்ட போனால் நடக்கும் அப்படி சொல்லிவிட்டு நம்ம கலெக்ட்ராண்ட போனால் கலெட்ரு வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க உங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊர் தலைவரை பாருங்கள் உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரை உங்கள் கவுன்சிலரை பாருங்கள் அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு உங்கள எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் மாவட்ட கலெக்டரெலாம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் மக்களுக்கு நீ இவங்களாண்ட எதுவும் கிடைக்காத நிவாரணப் பொருளோ எதுவுமே எதுவுமே தெரியலையா உங்களுக்கு பண்ணன்னா நீங்கள் தான் மேல் இடத்துலேர்ந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி வைக்கணும் ஆனால் வந்து கலெக்டருக்கு நீங்கள் வந்து தலைவராண்ட போங்க கவுன்சிலராண்ட தலைவர் கவுன்சிலர் எதுவுமே முடியாதனால் தான் உங்களை மாவட்ட கலெக்டராண்ட வந்து நாங்கள் ஓ ஒரு உரிமையாக எதுவும் பரிந்துரை பண்ணுறோம் ஆனால் இப்போது இதோ நிவாரண நிதி தருவீங்கன்னு சொன்னீங்க அதுவே பாதி ஊருக்கு தந்தீங்க பாதி பேருக்கு தர்ல இதில் நாங்கள் போராட்டம் பண்ணி அந்த பைசா வாங்கினா தான் வாங்க முடியும்